நான் வந்து ஸ்கூல் படித்த காலத்தில் பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தேன் அந்த டைமில் வந்து என்ன கேட்டாங்க காலேஜ் சைடில் அப்படின்னாக்கா ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்போது வந்து தாலுக்கா ஆஃபீஸ் போயிருந்தேன் தாலுக்கா ஆஃபீஸ் போகும் போது ஒரு சைன் கேட்டோம் அப்போ சைன்லாம் கேட்கும் பொழுது என்னென்னா ஒரு சைனுக்கு வந்து நூ முந்நூறுரூபா அந்த மாதிரி இ சொல்லிக்கிட்டு இருந்தாங்கள் ஊழல் வந்து அந்தளவுக்கு நான் எதுவும் கேள்விப்பட்டது இல்லை இருந்தாலும் இப்போ இருக்கிற காலத்தில் அரசியல் நோக்கோட தான் எல்லாமே நடக்குது அப்படி நடக்கும் பொழுது சில ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு போட சொல்லுவோம் ரோடு போடுவாங்க அப்புறம் குடிநீர் வசதி கேட்டு தண்ணீர் தொட்டி கேட்போம் அதெல்லாம் கட்டி கொடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்கள் கிராமத்தில் வந்து ஊரக வளர்ச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிக் கொடுப்பாங்க இருந்தாலுமே வந்து சில இடத்துல வந்து தரமான சாலைகள் இருக்கும் தர சில இடத்துல வந்து தரமான குடிநீர் தொட்டி இருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரோடு போட்டு ஒரு ரெண்டு வருஷத்தில் அந்த ரோடு வந்து சேதமடஞ்சிருக்கும் சில இடங்களில் தண்ணீர் தொட்டி என்ன ஆகிருக்கும் அப்படின்னாக்கா உடனே உடனே பாசி புடிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னால் காரணம் அங்கே சரியான பேஸ் போட்டுருக்க மாட்டாங்கள் சரியாக க பராமரிச்சுருக்க மாட்டாங்கள் ஒரு இடத்துல லைட் இருக்கும் ஒரு இடத்துல வந்து லைட் இருக்காது இது மாதிரி நிறையா சிக்கல்கள் வந்து நாங்கள் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச